ஆம் கழிப்பறை வீட்டில் இருந்தது அப்படின்னா நம்மளோட தனிமை தனிப்பட்ட முறையில் வந்துவிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு அதை நீட்டாக வச்சுக்கணும் ஸோ நம்ம வந்துட்டு வெளி கழிப்பறை வீட்டில் இருந்துது அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணோம் வீட்டில் நம்மளுக்கு கழிப்பறை இருந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு நோயும் நம்மளுக்கு வந்துவிட்டு வராது எந்த ஒரு நோயும் இல்லாம நம்மளோட ஒ உடல் நிலைய வந்துவிட்டு நம்ப பாதுகாப்பாக வச்சுக்கலாம் இதனால் வேறு யாருக்கும் நோயும் பரவாது நம்மளுக்கும் வந்துவிட்டு நோய் எதுவும் வராது